எங்களுடையப் பகுதியை வந்து சோழ மன்னர் வந்து அவங்களோட கட்டுப்பாட்டில வச்சுருந்தாங்க தஞ்சைப் பகுதி எங்களுடையப் பகுதி அதை வந்து சோழ மன்னர் வந்து ஆண்டு அவங்களோட கட்டுப்பாட்டில வச்சுருந்தாங்க அது மாரி தமிழகத்துல இருக்கக்கூடிய மதுரைங்கிறப் பகுதியை வந்து பாண்டிய மன்னரும் கோவையை வந்து சேர மன்னரும் தஞ்சைப் பகுதியை வந்து சோழ மன்னரும் தங்களுடைய கட்டுப்பாட்டில வச்சுருந்தாங்க